ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கங்க அதுதான் அந்த ஃப்ளாட்டை பற்றி கேட்டுட்டுருந்தீங்க ஆ அதான்

ஓகே ஓகே ஓகே நம்ம நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்லேந்து பக்கத்துலேயே கொஞ்ச தூரத்தில் அந்த வல்லம் போகிற ரோடு இருக்குதுல்ல அங்கே அங்கே அங்கே ஃப்ளாட்ருக்கு தண்ணி வசதி ரோடு வசதி அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது தண்ணி வசதி தான் க கிடைக்கும் அதெல்லாம் பிரச்சினை இல்லை அதெல்லாம் ஒன்று மிஞ்சின்னா ஒரு பதினெட்டு அடி இருபது அடிலேயே தண்ணிக் கிடைக்கும் ரோடும் ஆ இல்லை ஒரு பதினெட்டு அடி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லை கோடகாலோம்ல இப்போ கோடை காலத்தில் பதினெட்டு அடின்னா பிரச்சின்ன இல்லையே மழை காலத்தில் உங்களுக்கு இன்னும் ப ஒரு பதினைஞ்சி அடியிலேயே கிடைக்க வாய்ப்பிருக்கு நிறைய தண்ணி நல்லா இருக் தண்ணி தண்ணி தண்ணி நல்லாயிருக்கும் சிவப்பு காவி இருக்காது உங்களுக்கு சிவப்பு காவி சிவப்பு காவி இருக்காது அந்த தண்ணி நல்லா இருக்கும் அடுத்து ரோடு ஆ ரோடு வசதியும் இருக்குது ப்ளஸ் அந்த லைட் அந்த ந ரோ ஆ லைட் அதெல்லாம் போட்டு இடம் க்ளீன்னாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஆ நாளைக்கு காலையிலேக் கூட நீங்கள் வாங்க ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்க வரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி மட்டும் கால் பண்ணிட்டு வாங்க இல்லைங்க அது ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆவ்ரேஜ்ஜா வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் அந்த ரேஞ்சுலந்து இருக்குது அது இல்லாமல் நீங்கள் செலக்ட் உங்களுக்கு பிடிச்ச இடத்த பொறுத்து இருக்குது இப்போ ரோடும் பக்கத்துலேயே வேணும் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போனோம்னா இன்னும் இன்னும் ஐம்பது நூறு இன்னும் கொஞ்சம் குறையும் நல்லாயிருக்கும் நீ

அப்படிங்லி நீங்கள் வாங்க கண்டிப்பாக கார்னர் ஃப்ளாட் இருக்குது ரோடும் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போயே பார்த்தோன்னே பிடிக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப நேரில் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்

நீ நீங்கள் நாளைக்கு நீங்கள் இடத்த வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந் பிடிச்சிப் போயிடும் வெளியில் காமௌன்ட்டுலாம் இருக்குது காமௌன்ட்டுலாம் இருக்குது பக்கத்து பக்கத்தில் கவர்மெண்ட்டு த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குது ஸோ உங்கள் இதெல்லாம் ஆ நீங்கள் வீடு கட்டினாலும் உங்களுக்கு ஓகே நல்லது தான் வச்சுயிருந்து நீங்கள் ஃப்யூச்சரில் சேல் பண்ணுன்னு நினச்சாலும் ஓகே தான் நல்லா இடத்துக்கெல்லாம் அதெல்லாம் அந்த திருட்டு பயமெலாம் இருக்காது ஏரியா நல்ல ஏரியா தான் இல்லை இல்லை நீ நீங்கள் வந்துருங்க நீங்கள் ஆள் எத்தன பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற தகுந்த மாதிரி தான் நம்ம வண்டி ப்ளான் பண்ணுறது இல்லை இப்போது ஒரு பதினைஞ்சி பதினைஞ்சி பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய வேன்னே எடுத்துருவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா கார் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி தான் ஓகே ம் ஓகே ஓகே ஓகே தேவைப்பட்டா அவங்களையும் கூட அழைச்சுட்டே வந்துருங்க அவங்களையும் அழைச்சுட்டு வந்தீங்கன்னால் நேரில் பார்த்துக்கலாம் ம் நல்லது ஓகே நன்றிங்க